மூணு அஞ்சு ரெண்டாயிரத்து பத்தொம்பது நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபது அஞ்சு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு பத்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு